ஆமாங்க நீங்கள் யார் ஆ சொல்லுங்கள் சரிங்க சரிங்க ஆ சரி சரிங்க எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் குரூப் அப்படின்னா மேக்ஸ் பயாலஜி செகென்ட் வந்து கம்ப்யூட்டர் சைன்ஸு அப்புறம் சைன்ஸ் குரூப் ஒன்று இருக்குது அப்புறம் காமஸ் குரூப் ஒன்று இருக்குது இதில் மேக்ஸ் பயாலஜி படித்தோம் அப்படின்னா டாக்டர் இன்ஜினியர் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை படிக்க வைக்கலாம் கம்ப்யூட்டர் சைன்ஸ் எடுத்திங்கன்னா இன்ஜினியரிங் தாராளமாக படிக்கலாம் சைன்ஸ் குரூப் படித்தீங்க அப்படின்னா உங்கள் நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது நர்சிங் செய்யலாம் மெடிக்கல் கூட பார்க்கலாம் காமஸ் காமஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் அகௌண்ட் ஓரியண்ட்டடான எல்லா அக்கௌன்ட்டண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுது உங்கள் டாட்டர் மார்க்குக்கு நீங்கள் பயோமேக்ஸே எடுத்துக்கலாம் ம் இந்த ஆ கொடுக்குறோம் அதுக்கும் ஃபிஃப்ட்டி தௌசண்ட் பே பண்ணிவிடுங்க மார்னிங் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் எல்லாம் இங்கே இருக்குது இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல குவாலிஃபைடான டீச்சர் தான் அது வந்து ஆமாம் இருக்குது ஈவினிங் கிளாஸ் டைமிங் ஈவினிங் கிளாஸ் வந்து எட்டு மணி வரைக்கும் இருக்குது மார்னிங் கிளாஸ் வந்து ஏழு மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடணும்

ஆ இருக்குது இருக்குது இங்கேயே இருக்குது இப்போ கம்பல்சரி லெவன்த்து டுவல்த்து எல்லோருக்குமே மார்னிங் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் சொல்லியிருக்கோம் அதனால எல்லா ஸ்டுடண்ஸுமே வருவாங்க உங்கள் பசங்க மட்டும் தனியாக வர்றாங்கன்னு பயப்படத்தேவயில்ல இந்த பஸ் ஃபீஸ் வந்து டுவெண்டி ஃபை தௌசண்ட் இருக்குது பேமெண்ட் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ஆகும் ஒன் இயருக்கு

ஆ தாராளமாக கட்டலாம் த்ரீ டைம்ஸா த்ரீ டைம்ஸா பிரித்து கட்டிக்கங்க ம் ஸ்போர்ட்ஸும் இருக்குது வாங்க வந்து ஸ்கூல் வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஆ அட்மிஷனுக்கு ஆ சரிங்க வாங்க